பொங்கலுக்கு சர்க்கரை பொங்கல் செய்வோம் மாட்டுப் பொங்கலுக்கு இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி ஆட்டுப்பாயா ஒயிட் ரைஸ் ஆனியன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சில்லி சிக்கன் செய்வோம் கார்த்தியலுக்கு வந்து சாம்பார் ஒயிட் ரைஸ் உருளக்கிழங்கு கூட்டு பீன்ஸூ கேரட் கூட்டு செஞ்சுட்டு முருங்கைக்கீரையை கூட்டு செய்வோம் அப்புறம் பொரி செய்வோம் பொரி வந்து பொரி உருண்டை மாதிரி எங்கள் அம்மா செய்யறது செம்மையாக இருக்கும் அடுத்து தீபாவளி ஃபங்ஷனுக்கு வந்து முறுக்கு அதிரசம் சோமாஸ் எள்ளடை கெட்டி உருண்டை சீனி உருண்டை தேங்காய் பார் ஸ்வீட்டெலாம் செய்வோம் நல்லாவே இருக்கும் அதில் வந்து குலோப்ஜாம் நல்லாவே இருக்கும் ஸ்வீட்டில் அப்புறோம் வந்து இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சில்லி சிக்கன் பரோட்டா பரோட்டா செய்வோம் நல்லாவே இருக்கும் சா சாப்பாடு அப்புறோம் வந்து சிக்கன் பிரியாணி